ஆரோக்கியமான உணவுகள் வந்து கீரை வந்து எல்லா கீரையுமே எடுத்துக்கலாம் எடுத்து முருங்கைக்கீரையை எடுத்து ந நல்லா பொடி பண்ணி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுக் கொடுப்பேன் ஆரியமாவு எடுத்து ஆரிய வடை செஞ்சுக் கொடுப்பேன் வெங்காயம் மொளகா அரிஞ்சு போட்டு அதிலே முருங்கைக்கீரையை கிள்ளி உருவி போட்டு அதையும் செஞ்சுக் கொடுப்பேன் கோதுமை மாவால் கோதுமை களி செஞ்சுக் கொடுப்பேன் ஆரியமாவு ஆரிய களியும் செஞ்சுக் கொடுப்பேன் சோளம் சோளம் எடுத்து குத்தி சோள சோறு செஞ்சுக் கொடுப்பேன் சோள ரொட்டி செஞ்சுக் கொடுப்பேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சத்து ச சத்தான பொருளெலாம் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு கம்பு கம்பஞ்சோறு கொடுப்பேன் கம்பு சோறு ஆக்கி காலையில் நைட்டில் செஞ்சு காலையில் தயிர் ஊற்றி கூழ் கா கூழ் கா கூழ் மாதிரி காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் பிடிச்சது ஆரிய ரொட்டி சாப்பிடுவாங்க பிடிச்சி விரும்பி விரும்பி சாப்பிட்றது ஆரிய ரொட்டி கீரை வகைகள் வந்து எல்லா கீரையுமே பிள்ளைங்க சாப்பிடுவாங்க செஞ்சுக் கொடுத்தா நல்லா பக்குவமாக செஞ்சுக் கொடுத்தா கீரையிலே சோறு செ கீரையை சுண்டி சோறு வடித்து அதிலே கிளறி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க வெறும் கீரையே பருப்புலேயும் போட்டு கொடுப்பேன் பருப்புலேயும் சாப்பிட்ருவாங்க நல்லா சத்தான பொருள் உள்ள பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எதை எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ எப்படி செஞ்சாலும் எப்படி பிள்ளைங்க சாப்பிடுவாங்களோ அதுமாதிரி நான் செஞ்சுக் கொடுப்பேன் சத்தான பொருளெல்லாம் முருங்கைக்கீரையை எடுத்து வேக வச்சு அதில் சீரகம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா டீ குடிக்கிற மாதிரி நல்லா சூப்பு நல்லா காலையில் எழுந்திரிச்சதும் கொடுப்பேன் நல்லா சாப்பிட்ருவாங்க முருங்கைக்கீரை சூப்பு மெ மெளகு தக்காளி கீரையை நல்லா வதக்கி கொடுத்து அதிலே சோறு கிளறி கொடுத்துருவேன் சாப்பிட்ருவாங்க ஆரிய புட்டு செஞ்சுக் கொடுப்பேன் சாப்பிட்ருவாங்க நல்லாயிருக்கும் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க